காட்டுக்குள்ளே போகும்போது நல்லாயிருக்கும் பிள்ளைங்கள கூப்பிட்டு போனோம்னா சுற்றி பார்ப்பாங்க மலையெல்லாம் பார்ப்பாங்க மரத்துக்கடியில் உட்காந்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் டூர் போன மாதிரி ஒரு பீல் இருக்கும் கடற்கரையில் போனாலும் நல்லா அலையெல்லாம் வரும் மணலில் விளையாடுவாங்க சுற்றி பார்த்துட்டு வரலாம் வீட்டுக்காரரு கூட போகும்போது நல்லா சுற்றி ஃபேம்லியோடு போகும்போது நல்லா சுத்திவிட்டு வரலாம்